கால்நடையினு எடுத்துக்கிட்டால் ஒரு மாடை மாட்டுக்கோ அல்லது ஆட்டுக்கு ஆடாக இருந்தாலும் சரி இல்லை அந்த எ எருமையாக இருந்தாலும் சரி அதுக்கு முக்கியம் அதுக்கு உண்டான ஆகாரம் வந்து கேட்டுருக்கிறிங்க அதுக்கு உண்டான பதில் வந்து அதாக சோளம் சோளத்தட்டு சோளத்தட்டு மே வைப்பாங்க ரெண்டாவது வந்து நெல் நெல்லம் பயிறு நெல் விளஞ்சி அந்த பயிறு வந்து அதுக்கு வச்சு அதுக்கு போடுவாங்க அப்புறம் இந்த கல்லக்காய் கல்லக்காய் சீசன்னா கல்லக்காய் செடி அதை காய வச்சு அதை அடுக்கி வச்சு அதுக்கு ஒரு தீவனம்மா அதுக்கு ஒரு தீவனம் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த அப்புறம் வீடு இந்த பசும் புல்லுயெல்லாம் எங்கேயாவது காட்டுக்குள்ள பசும்புல் வந்து அது மேயிறத்துக்கு விடுவாங்க அது மேய மேயிறது சாப்பிடுறதுக்கு முடியாத பச்சத்தில் இந்த மாதிரி சோளத்தட்டு இந்த புல்லு நெல் நெல்லம் பயிறு இதெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க கல்லக்காய் செடி இருக்குது அதெல்லாம் கல்லக்கொடி பொருப்போட்டு அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க ரெண்டாவது இந்த அது குடிக்கிற வயிற்றுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பிண்ணாக்கு தவிடு இதெல்லாம் கலந்து பருத்திக்கொட்டை இதெல்லாம் ஆட்டி ஊற்றுனா நல்ல செல் செல்வ செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கரவை மாட்டுக்குலாம் பால் அதெலாம் புண்ணாக்கு இந்த பருத்திக்கொட்டையிலாம் வச்சிங்கனா பால் உற்பத்தி அதிகம் ஆகுங்கறதுனால அதெல்லாம் ஊத்துகிறாங்க நல்லா இருக்குது